எங்கள் கிராமத்தில் போக்குவரத்து வசதின்னால் நான் இருக்கிற ஊரை பற்றி சொல்லணுன்னால் நான் கிருஷ்ணகிரியில் இருக்கேன் போக்குவரத்து வசதிங்றது இங்கே நான் நிறையவே இருக்குது பஸ் இருக்குது ஆட்டோ இருக்குது எல்லாமே இருக்குது வசதி இல்லை போக்குவரத்துங்றது வந்து ரயில் ரயில் ரயில் ட்ரெயின் மட்டும்தான் அது வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ரெயின் ட்ரெயினில் ட்ரெயின் வசதி மட்டும்தான் இல்லை காரு வண்டிங்கள் இப்போது ஆட்டோ பஸ்ஸு எல்லா வசதியும் இருக்குது எல்லா வசதியும் இருக்குறனால் ட்ரெயினை வந்து கொஞ்சம் பயணம் பயணிக்கிறத்துக்கு மேம்படுத்துனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்